ஹலோ

ஆ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தானே கால் பண்ணீங்க ஆ ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்னென்ன காண்ட்ராக்ட்டு எத்தனை லைட்டு எவ்வளோ எத்தனை லைட் ஆகும் எங்கேங்கெல்லாம் மாட்டணும் பில்டிங்னா எத்தனை ரூமு ஹாலா எத்தனை ரெண்டு அப்பார்ட்மெண்ட்னா ரெண்டு மூ ஒன்ரைலேருந்து ரெண்டுக்குள்ளே ஆகும் சார் மெட்டீரியல்ஸ் எல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்த்து ரெண்டு ரெண்டரை ஆகும் ஆமாம் சார் லேபர் சார்ஜு எல்லாம் சேர்த்து ரெண்டு ரெண்டரைக் கிட்ட இருக்கும் எல்இடி இல்லை ஆ சொல்லுங்கள் பர்ச்சேஸு லோக்கலில் தான் சார் லோக்கல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணட்டுமா

அது நான் அது பில்டிங் க பொறுத்து இருக்குதுங்க சார் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறீங்க ஒரு த்ரீ வீக்ஸ் இல்லேன்னா ஃபோர் வீக்ஸுக்குள்ளே முடிச்சுரலாம் ம் ம் உங்கள் பட்ஜெட்டு எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்பார்ட்மெண்ட்டை வந்து பார்த்துர்றேன் ஆ ஓகே சார் அப்போ அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு விசிட் பண்ணிடுறேன் விசிட் பண்னிட்டு எவ்வளோ ரேட் ஆகும் எவ்வளோ பட்ஜெட் ஆகுங்கிறத சொல்கிறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்க பார்த்துக் குறச்சி பண்ணறதாக இருந்தாலும் பண்ணிக்கிலாம் ஆ ஆ ஸோ பார்த்து குறச்சி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் சார் புரியல சார் ஆ இருக்குது சார் நீங்கள் கான இதாக தானே இருக்கறீங்கள் பில்டிங்யில் தானே இருக்கறீங்கள் அப்படிங் அப்படிங்கிறப்ப பார்த்துப் பண்ணிக்கலாம் ஆ ஓகே ஆ ஃபஸ்ட்டு குவாலிட்டிக்கு தான் எடுத்துப்போம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் எடுப்போம் எதுவும் ப்ராப்ளம்லாம் வராது ஓகே சார்